ஆ மேம் என்னென்ன ஸ்வீட் எல்லாம் மேம் இருக்கு மேம் நம்மகிட்ட ஆ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானே மேம் இருக்கும் ஓகே மேம் இல்லை மேம் நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது ஆ அதுக்கு வந்து பல்க்காக ஆர்ட்ரு பண்ணும் எனக்கு வந்து ஒரு டென் கேஜி வந்து லட்டு வேணும் பத்து கிலோ லட்டும் மைசூர்பாக்கும் வேணும் பண்ணிக் கொடுக்கலாமா ஓகே மேம் நெக்ஸ்டு வீக்கு அந்த ஜூன் ஒம்போதாம்தேதி மேம் சண்டே வருதில்லையா அன்னைக்கு ஸோ அதான் முன்னாடியே ஆர்ட்ரு கொடுக்கலாமேன்னு தான் வந்தேன் என்ன ப்ரைஸ் மேம் வரும் பத்து கிலோ லட்டு மைசூர்பாக் மேம் ஓகே மேம் ஓகே மேம் அந்த கணக்குக்கு வருமா பத்து கிலோவில எவ்வளோ லட்டு பிடிக்குதோ அந்த ரேட் மாதிரி வருமா ஓகே மேம் அல்வா எதுவும் இருக்குமா அல்வா இருக்கும் அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா மேம் இந்த திருநெல்வேலி அல்வாமாதிரி அப்படிங்களா ஓகே மேம் இது ஒரு ரெண்டு கிலோ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நம்மளால் வரமுடியாது அட்ரெஸ் எழுதி கொடுத்துட்டு போனால் நீங்களே டெலிவரி பண்ணிருவீங்கல்ல ஆ ஓகே மேம் ஒரு பேப்பர் பேனா இருந்தால் கொடுங்க மேம் எழுதித் தரேன் ஓகே மேம் இந்த அட்ரெஸ்கிட்ட வந்து பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும் அதற்கடுத்து கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி போகணும் ஏன் நம்பரும் எழுதியிருக்கேன் கீழ நீங்கள் வந்துவிட்டு கொஞ்சம் தெரிலன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆ ஓகே மேம் அமௌண்ட் எப்படி மேம் இப்போ அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுமா இல்லை லாஸ்ட்டாக பே பண்ணிக்கலாமா ஓகே மேம் ஓகே மேம் மேம் இதை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு தானே வரும் இதுலையே ஸ்கேன் பண்ணிரலால்ல ம் ஓகே மேம் ஒன் செகண்ட் மேம் ம் ஸ்கேன் பண்ணிவிட்டேன் வந்துருக்கான்னு பாருங்கள் ஆ இப்பதிக்கு வேணாம் மேம் அந்தநேரம் வேறு எதுவும் வேணுன்னா கூட நாங்கள் கால் பண்ணி பண்ணிக்கிறோம் இதே நம்பர் தானே இந்த கார்ட் கொடுத்துருக்கீங்கல்ல இந்த நம்பர் தானே நான் கால் பண்ணி பண்ணிக்கிறேன் ஆயிர்ரூவா அனுப்பிருக்கேன் மேம் வந்துருச்சான்னு பாருங்கள் ம் ஓகே மேம் இந்த அட்ரெஸ்க்கு மட்டும் பண்ணிருங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொடுங்க பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்ப உங்கள் கடைக்கு வரணும் அப்படியா மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் ஓகே ஓகே மேம் வரோம் மேம் தேங்க்ஸ் மேம்